வாங்க வாங்க என்ன வேணும் உங்களுக்கு ம் இருக்குங்க உங்களுக்கு மூணு பிராண்டு நாங்கள் வெச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணும் எங்ககிட்ட மூணு வகையான பிராண்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து கேம்லின் ரெண்டாவுது வந்து அப்ஸரா மூணாவது வந்து நட்ராஜ் மூணு பிராண்ட் இருக்குது மூணுமே நல்ல பிராண்ட் தான் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணும்னு சொல்லுறீங்களா மூணு வகையித்திலும் எல்லாமே இருக்கும் மேம் நீங்கள் வேணா பார்க்கறீங்களா ஒன் டைம் நட்ராஜ் வந்து சீப்பஸ்ட்டு மேம் அம்பதுரூவா வரும் கேம்லின் வந்து அறுவதுரூவா அப்ஸரா வந்து எழுவதுரூவா மேம் என்னை கேட்டீங்கன்னால் கேம்லின் நல்லாயிருக்கும் இதில் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அது தான் விரும்பறாங்க ஓகே மேம் அறுபதுருவா மேம் ஓகே மேம் ஒரு கொயர் ஏஃபோர் ஷீட் உங்களுக்கு நாப்பதுரூவா தான் ரெண்டு கொயராக வாங்கினீங்கனா நாங்கள் அம்பதுரூவாய்க்கு தரோம் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுறீங்களா ஓகே ஒரு கொயர் ஓகே வேறு ஏதாவுது வேணுமா ஓகே உங்களுக்கு கேம்லின் வந்து அறுவதுரூவா மேம் ஒரு கொயர் ஏஃபோர் ஷீட் வந்து நாப்பதுரூவா மொத்தமாக உங்களுக்கு நூறுவாய் ஆச்சு மேம் வேறு ஏதாவுது வேணுமா ஓகே வேறு ஏதாவது வேணுன்னால் எங்கள் ஷாப்க்கே வாங்க மேம் ஓகே மேம் எடுத்துக்கோங்க ஆமா மேம் ஓகே தேங்க்யூ மேம் உங்களோடய பொருட்களை எடுத்துக்கோங்க தேங்க்யூ மேம்